முன்னாடியெலாம் நான் வந்து பஸ்ஸு இந்த ஆட்டோ இதுபோல் வண்டியில் யூஸ் பண்ணிதான் அப்போ நாங்கள் ஹாஸ்பட்டல் போகிறது கோவிலுக்கு போகிறது இல்லை வெளியே எங்கேயாது ஃபங்க்ஷன் போகிறது அதுபோல் விஷயத்துக்குலாம் இதுபோல் கவர்மண்ட் பஸ்ஸஸ் அப்புறம் ஆட்டோ இதுபோல விஷயத்த யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ ரீசென்டாக தான் நான் பைக் வாங்கினதுனால இந்த பைக்கை வாங்கிட்டு இருக்கிதுனால இப்போ நான் வந்து இப்போ சடனாக இப்போ அம்மாக்கு உடம்பு சரியில்லைனாலோ சடனாக ஹாஸ்ப்பிட்டலுக்கு போயிடலாம் இப்போ ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதுபோலனா உடனே நம்ம கிளம்பி போகலாம் இங்கே ஒரு இப்போ சிரமமும் இல்லை இந்த பைக்கு வாங்கேனதுனால எனக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்குது எந்த பிரச்சினையும் இல்லை நம்ம நினச்சோனே டக்குனு இப்போ இங்கே போகணுமா இப்போ நம்ம மார்க்கெட் போகணுமா சடனாக அப்படியே கிளம்பி போயிரலாம் அதேபோல் நம்ம எந்த எமர்ஜென்சியாருந்தாலும் நம்ம உடனே ஈஸியாக முடிக்கத்துக்கு இந்த நான் வ இப்போ வாங்கி பைக் வாங்கி யூஸ் பண்ணுறதால ரொம்ப ஈஸியாருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முன்ம முன்னாடி இல்லாத போக்குவரத்து வசதின்னு பார்த்திங்கன்னா முன்னாயெடிலாம் கவர்மண்ட் பஸ்ஸு அப்புறம் ஒன்று ரெண்டு ஆட்டோ தான் இருந்துச்சு இப்போலாம் பார்த்திங்கன்னா பிரைவேட் பஸ்ஸஸ் நிறையாவே வந்துட்டு இருக்குது ஆம்னி பஸ்ஸு அப்புறம் எலக்ட்ரிக் பைக்ஸு நிறையா விதமான போக்குவரத்து சம்மந்தப்பட்ட நிறையா வாகனம்லாம் நிறையா வந்ததுனால் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது அப்போ நான் வந்து வண்டி ஓட்டாதனால் இப்போ ரொம்ப ஈஸியாருக்கு ஸோ இதுமாரிலாம் நிறையா தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது